ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாங்க சொல்லுங்கள் ஆ ஓகேங்க ம் ம் சரிங்க மேம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் மேம் இன்றைக்கு டேட் ஃப்ரீயாக தான் இருக்குது இன்றைக்கு பண்ணிக்கலாமா நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க

சரிங்க மேம் ஒரு வாரத்துக்கு பேச் ஆகும் மேம் மினிமம் மாதம் நீங்கள் எவ்வளோக்குள்ள முடிக்கணும்னு பார்க்குறீங்க அமௌண்ட் முப்பதாயிரமாச்சும் ஆகும் மேம் உங்களுக்கு எவ்வளோலே முடிக்கணும் எவ்வளோ பட்ஜெட்டில் முடிக்கணும் ஓகே மேம் பண்ணிடலாம் ஓகே மேம் கரிஷ்மா ஆல்பம் போட்டுடலாமா கரிஷ்மா ஆல்பம் போட்டுடலாமா மேம் ஓகே மேம் டெக்கரேஷனெலாம் கரெக்டாக பண்ணிடுவோம் மேம் ஓகே மேம் எங்கள்கிட்ட ஒரு சூட் இருக்குது அந்த மாதிரி அதுதான் மேம் நீங்கள் கேட்ட மாதிரி ரைமிங்காக கவிதையெலாம் போட்டுடலாம் மேம் ம் ஓகே மேம் கல்யாணத்துக்கு கூட எங்களுக்கு நீங்கள் எதுவும் கொடுத்துட்டிங்கனா ஆர்டர் கொடுத்துட்டிங்கனா நாங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் ஓகே மேம் அட்ரெஸ் நீங்கள் சொன்னிங்கன்னால் நான் நோட் பண்ணி வச்சுப்பேன் ஓகே மேம் ஓகே மேம் உங்கள்கிட்ட கொஞ்சம் சில ஃபோட்டோஸேலாம் இருக்குது நாங்கள் வேணால் உங்களுக்கு செண்ட் பண்ணுறோம் நீங்கள் அந்த மாடல்ஸ் பார்த்துட்டு கூப்பிடுங்க மேம் ம் ஓகே மேம் மேம் ம் சரிங்க மேம் சரிங்க மேம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் சொல்லி பாருங்க மேம் நன்றி மேம்